ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கள்

ஆ ஓகே இங்கே சென்னையில் பார்த்தா மகாபலிபுரம் இருக்கும் பழைய ஃபோர்ட் ஃபோர்ட்டுலாம் இருக்கும் அப்புறம் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் டெம்புள் இருக்குதுல்ல சிவன் கட்டி தௌசண்ட் இயர்ஸ் ஆச்சு தமிழோடய பெருமையே அதான் அங்கே அங்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கும் தமிழ்நாட்டில் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்கணுமா இல்லை இந்தியா ஃபுல்லாக பார்க்கணுமா ஓகே மேம் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க ஓகே மேம் எப்போ நீங்கள் கிளம்புற மாதிரி ஊருக்கு திரும்ப ஓகே மேம் ஃபேமிலியோடயா இல்லை நீங்கள் மட்டுமா ஓகே மேம் ஓகே இந்த வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் அதுக்கு நீங்கள் என்ன ப்ளான் என்ன சொல்லுங்கள் எத்தனை வீக்கு ஹோட்டல் என்ன பண்ணாலான்னு நாங்கள் உங்களுக்கு ஃபுட் அரேஞ்சு எங்கள் இதுலேருந்து எல்லாம் பண்ணிடுவோம் ஓகே அதுக்கு வந்து பிளானோட காஸ்ட்டு வந்து ஒவ்வொரு இது ஒவ்வொரு மாதிரி வரும் நீங்கள் என்ன ப்ளான் எடுப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துடும் அந்த மாதிரி பிளான்லாம் நிறைய இருக்குது போகிறதுக்கு நீங்கள் என்னென்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எது வேண்னாலும் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ ஆ ஓகே மேம் நான் உங்களுக்கு அரேஞ்சு பண்ணுறேன் மேம் என்ன ஏதுன்னு நீங்கள் அங்கே இருந்தே ரெசிடன்ட் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள் ஆ ஓகே தேங்க்யூ மேம்